நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் காடுகள் பாலைவனங்கள் சதுப்பு நிலங்கள் இயற்கை பூங்காக்கள் ஆறுகள் மலைகள் ஏதேனும் உள்ளதா உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் மக்களால் அங்கு செல்ல முடியுமா அங்கு என்ன விலங்குகள் மற்றும் மரங்கள் இருக்கின்றன இங்கே வந்து மலை இருக்கு எங்கள் எங்கள் சுற்றி வந்து மலை தான் இருக்கு என்னென்ன மலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கஞ்சனகிரி மலை அதற்கப்பறம் மலைமேடு மலை அதற்கப்பறம் வந்து டக்குன்னு வர்லையே வள்ளி மலை எங்களை சுற்றி இந்த மூணு மலை இருக்குது இந்த மூணு மலைக்கும் வந்து பொதுமக்கள் எல்லாரும் போயிட்டு வருவாங்க நார்மலாக வள்ளி மலையில தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸான கோவில் அது வந்து வருஷ வருஷம் தேர் திருவிழாலாம் நடக்கும் மேலே போயிவிட்டா குரங்குகள் இருக்கும் படி ஏறி தான் போகணும் நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் இருக்கும் அங்கே போயிவிட்டு மேலே வந்து மங்கிங்க தான் இருக்கும் அதற்கப்பறம் மேலே போனோன்னா ஒரு அனாத ஆஸ்ரமம் மாரி இருக்கும் அங்கேயும் குரங்கு தான் இருக்கும் இயற்கை வந்து அழகா ரசிக்கலாம் வள்ளி மலைக்கு போனோன்னா அங்கே சுற்றி பார்த்தோன்னா மலை ஏறிவிட்டு வந்து குளங்களு அதற்கப்பறம் வியூ பாயிண்ட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும் இதே வந்து இங்கே கஞ்சனகிரி நீங்கள் மலை எடுத்திங்கன்னா எங்கள் ஊர்க்கிட்ட அது வந்து நல்லா படிக்கெட்டுலாம் கிடையாது வண்டியில் தான் போயிவிட்டு வரணும் மரங்கள் அங்கே நிறைய இருக்கும் அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ப பெரிய பெரிய மரங்கள் அங்கே நவாப்பலம் மரம் அப்புறம் வேறு என்ன மரம் இருக்கும் பனை மரம் நாலு சிவன் இருப்பார் இப்போ வள்ளிமலை வந்து முருகர் இருப்பார் கஞ்சனகிரி மலையில் வந்து சிவன் இருப்பார் அதுவும் நூற்றி எட்டு சிவ லிங்கம் இருக்கும் அங்கே ஒரு பாறையில் வந்து கல் எடுத்து அடிச்சால் மணி சவுண்ட்டு கூட கேட்கும் அதான் அங்கே ஃபேமஸ்ஸே மக்கள் வந்து பௌர்ணமி அதற்கப்பறம் மாதம் மாதம்னா பௌர்ணமி அதற்கப்பறம் வேறு என்ன வரும் அது பேர் மறந்துவிட்டனே பௌர்ணமிக்கு வந்து அடிக்கடிக்கு போயிவிட்டு வருவாங்க பூஜைலாம் நடக்கும் நல்லா இருக்கும் அதற்கப்பறம் நாங்கள் எப்போ ஃப்ரீயானோன்னா ஃப்ரெண்ட்ஸ்ஸோட சேர்ந்துட்டு அங்கே போயிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு வருவோம் ஒரு ஃபோட்டோ ஷூட்க்காக போயிவிட்டு ஓரலாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ப வியூ மார்னிங் சன்செட் நான் ஈவினிங் சன்செட் அதெல்லாம் பார்த்துட்டு அழகா என்ஜாய் பண்ணிவிட்டு வருவோம் இந்த மலைமேடு மலை அப்படின்னு பார்த்திங்கனா அது முருகர் இருக்கார் சின்ன மலை தான் வண்டியில் ஏறி போவோம் சுற்றி மரங்கள் சின்ன மலை தான் ஆனால் பார்க்க நல்லா இருக்கும் வியூ கூட நெக்ஸ்ட்டு வந்து ஆறு நாங்கள் இருக்கிற ஏரியாவில வந்து ஒரு ஆறு இருக்கு அது வந்து தக்காம்பாளையம் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் இப்போ ரீசெண்ட்டாக ஃப்ல டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூவில் வந்து செம மழ பெஞ்சதுல அப்போ ஃபுல் தண்ணி அப்போ வந்து அங்கே இருக்க அந்த தக்காமல்லி ஊர்க்கிட்ட இருக்க வீடுக்குள்ளலாம் தண்ணி வந்துருச்சு ஆனால் அங்கே இருக்குறவங்க பாவம் அதற்கப்பறம் ஒரு ஒன் மந்த் கழிச்சு தான் அது வந்து சரியாக ஆச்சு அவங்களுக்கு செம தண்ணி போச்சு அங்கே போயிவிட்டு நாங்கள் நல்லா பார்த்துட்டே கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம் திருவல்லம் ஆறோட கனெக்ட் ஆகும் அந்த ஆறு வந்து தக்காம்பாளையம் ஆறு வந்து செம தண்ணி போச்சு ஃபுல் தண்ணி அந்த ஆறு வந்து அப்படியே வந்து பாலாறு ஆறுக்குள்ளே சேர்ந்துரும் இந்த சைடுலேருந்து தான் வந்து பொன்னை பொன்னை அப்புறம் தக்காம்பாளையம் அப்புறம் திருவல்லம் அப்படியே போயிவிட்டு பாலாறில் கலந்துரும் பாலாறு சொல்லவே தேவையில்லை இந்தவாட்டி உடஞ்சே விழுந்துருச்சி அவ்வளோ தண்ணி போச்சு